நான் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் காலை நேரங்களில் வோட்டல் ஹோட்டல்ல அதிகமாக சாப்பிட்ருப்பேன் சரிவிகித உணவு அப்படீன்றது வந்து இது சாத்தியமில்லை நம்மளுக்கு சட்னி சாம்பார் அவருக்கு மதிய நேரத்தில் வந்து சாம்பார் சாதம் இந்த மாதிரி தான் வீட்டில் சாப்பிடுவோம் காய் பொரியல் வந்து சாப்பிடுறது வந்து கா உணவுகளை வந்து ரொம்ப ரேர் பொரியல் ஐட்டங்களை சாப்பிட்டோம்னா சட்னி சாம்பார் இட்லி தோசை இந்தமாதிரி ஐட்டங்கள் தான் நாங்கள் சாப்பிடுட்ருக்குறோம் வெளி உணவுகளில் வெளி உணவுகளில் ஹோட்டல்களில் சாப்பிட்டா மட்டும்தான் இந்தமாதிரி காய் பொரியல் அப்பளம் இந்தமாதிரி ஐட்டங்கள்லேருந்து சாப்பிட முடியும் வீட்டுங்களில் சமைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சோறு குழம்பு இது மட்டும்தான் இந்தமாதிரி ஐட்டங்களை தான் சாப்பிடுவோம் தோசை சட்னியோ இல்லை சாம்பார் ஏதாச்சும் ஒன்று இருக்கும் நைட் டைம்லேன்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் இட்லி இல்லை சாம்பார் இல்லை சட்னி இதுமாதிரி ஐட்டங்களாகதான் இருக்கும் காய்கறிகள் அரிசி தானியங்கள் ஓரளவுக்கு எங்கள் பகுதியில் நல்லா தான் கிடைக்கிறது எங்களுக்கு